அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோசமாக இருக்குது அதையே நாங்களும் பண்ணலான்னு தான் ஒரு ஐடியா நாங்களும் ஒரு சின்ன வயசில் போகவே இல்லை நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் போகவே இல்லை குழந்தைகள உட்கார வச்சு போ கூட்டிகிட்டு போறதை பார்த்தது எங்களுக்கு ஒரு போகோணுமேன்னு ஒரு சந்தோசம் இருந்தது ஆசை இருந்தது ஆனால் முடியல